எனக்கு பைக் ரைடிங்னா ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொல்லிமலை ட்ரிப்பு போயிருந்தோம் எல்லாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் தான் போயிருந்தோம் அதுனால் ஜாலியாக இருந்துச்சு பைக்கு ம த்ரில்லிங்காவும் இருந்துச்சு அந்த மேடு பள்ளம் அந்த பெண்டு வ்யூ பாயிண்ட்டு எல்லாமே செம்மயாக இருந்துச்சு ப்ளஸ்ஸு ஹில்ஸ் ஏறி இறங்கறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஒரு புது அனுபவம் புது வெரைட்டி நிறைய இந்த வ்யூ பாயிண்ட்ஸ் நிறைய பார்க்கறது அந்த இந்த ரொ ரோடு மேடு பள்ளங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஊரில் இப்போ ஆக்ஷுவல் நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு இங்கே அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ நான் ஹில்ஸ் ஏறுணுங்கிறப்ப அந்த சம்திங் டிஃப்ரெண்ட் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்தது அதலாம் மறக்க முடியாது கண்டிப்பாக அடுத்தது நாங்கள் பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாலு பேரு தான் போயிருந்தோம் அந்த நாலு பேருமே செம என்ஜாய்ன்மெண்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ஜாலியாக செம்மயாக இருந்துச்சு திரும்ப அதை இன்னும் இன்னொரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் திரும்ப நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் அந்த ட்ரிப்புலாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாது இதுலாம் எல்லாம் புது புது அனுபவங்கள் வண்டி ஓட்டுனதே அனுபவம்தான் பதுசாக அந்த அந்த ரோட்டில் அப்படி கட் அடிச்சு அப்படி திரும்பி போயி போகிறது ஹேர்பின் பெண்டு ஹேர்பின் பெண்டுலாம் நம்ம ஊர்லாம் அது மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது அங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஹேர்பின் பெண்ட்லாம் திருப்பி அதும் இல்லாமல் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது ரொம்ப அதலாம் கண்டிப்பாக அதலாம் மறக்கவே முடியாது எப்பயுமே மறக்க முடியாது முக்கியமாக அந்த பெண்டு வ்யூ பாயிண்ட்டு அதலாம் சூப்பர் அடுத்து அது மாதிரி பசங்க போயிருந்தோங்கிறனால் பசங்க பேச்சுலர் பசங்கனாலே ஜாலியாக இருந்துச்சு சும்மா ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் நல்லபடியாக இருந்துச்சு நல்லா நல்லா இருந்தது அருமை